நாங்கள் ஜி ஹெச்சி தான் விரும்புவோம் ஏன்னு கேட்டால் நாங்கள் விவசாயி அன்றாட கூலி தான் எங்களுக்கு இப்போது வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி குழந்தைக்கோ பெரியவங்களுக்கோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் அப்றம் ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட்டே இங்கே இருந்து போகும் போதே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிருவாங்க அங்கே போனோடனே நல்ல டிரீட்மென்ட்டு இப்போது ஒரு கொழந்தைக்கு டெலிவரினா கூட அழகாக அப்படியே சுமுத்தா அழகாக டிரீட்மென்ட் பண்ணுவாங்க அடுத்தது ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு ஒரு சைக்கிளோ இந்த மாதிரி நிறையா அங்கே கொடுக்குறாங்க இன்னொன்று வந்துட்டு இப்போ வந்து ஊனமுற்ற குழந்தை இந்த வாய் உதட்டு பிளவு கை கால் வராதுல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த காப்பீட்டு திட்டம் மூலிமா நிறைய உதவிகள் பண்ணுவாங்க அப்றம் குழந்தைங்களுக்கு வந்து தடுப்பூசி அப்றம் மஞ்சள் காமாலை அம்மை ஊசி இந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க அதனால நாங்கள் ஜி ஹெச் தான் சொல்வோம் ஏன்னு கேட்டால் இப்போது பிரைவேட்டுலாம் வந்துட்டு அங்கேலாம் போனால் தொட்ட தொண்ணுறுக்கும் எல்லாம் காசு தான் நாங்கள் இல்லாதவங்க